இதில் ட்ராயிங் க்ளாஸுன்னு சொன்னம்னால் நான் எதுலேயுமே ட்ராயிங்குன்னு நான் கலந்துக்கிட்டது இல்லை ஆனால் நான் ட்ராயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கில அது தான் ஆனால் ஒர்க் ஷாப்புங்றது நான் கலந்துக்கிட்டேன் ஒர்க் ஷாப்புங்றது நான் வந்து எதுக்குன்னால் கம்ப்யூட்ரு க்ளாஸுக்கு நான் ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ட்ராயிங்கை பற்றி சொல்லணும்னால் எனக்கு சின்ன வயசுலருந்து ட்ராயிங் போட்டிலெலாம் கலந்துருக்கிறேன் அதுக்கு கலந்து நான் பரிசும் வாங்கிருக்கிறேன் இயற்கையாக படம் வரைகிறது ஒரு படத்தை பார்த்து நான் இன்னொரு படம் வரைகிறது வீடு இந்த மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி நிறைய நான் படம் வரைஞ்சேன் ஆனால் அந்த ட்ராயிங்க்குனு தனியாக ஸ்பெஷலாக க்ளாஸ்ஸு எனக்கு வாய்ப்பு கிடைக்கில அதைப் பற்றி விழிப்புணர்வு இல்லை என்னோடய பேரன்ட்ஸும் அதுக்கு என்க்ரேஜ் பண்ணி என்ன சேர்த்து விடல ஆனால் ட்ராயிங் க்ளாஸ்னால் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு க்ளாஸ் மாதிரி ஒவ்வொரு ஹவர்லேயும் பிடி ஹவரு ஸ்போர்ட்ஸு கேட்டிசம் க்ளாஸு என்னென்னால் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனால கேட்டிசன் ஹவர்னு ட்ராயிங் ஹவர்னு ஒன்று உண்டு அந்த ட்ராயிங் சார் வந்து என்ன பண்ணுவாருனால் ட்ராயிங்கை வந்து போர்ட்டில் படம் வரைவார் நாங்கள் அதை ரஃப் நோட்டில் வரைஞ்சுக்கணும் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ட்ராயிங்குனால் ஓவியக்கண்காட்சி நடக்கும் அதெல்லாம் போய் பாருங்கன்னு ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கூல் டைம்கப்புறம் நான் என்ன பண்ணினேன்னு கேட்டிங்கனால் ஓவியக்கண்காட்சி எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துருக்குறேன் இயற்கையாக சில பேருக்கு படம் வரைஞ்சிருக்குறாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு சொல்ல ஆரமித்தேன் ட்ராயிங் பண்ணுறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மெடிடேஷன்னே நம்ம சொல்லலாம் இல்லை ஒரு யோகான்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கவனத்தோடு நம்ம இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ட்ராயிங் எல்லாம் நம்ம எவ்வளோ அழகா வரைகிறது அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறதுக்காக இதில் நிறைய இப்போ வெரைட்டி வந்துருச்சு ட்ராயிங்குனால் ஒரு நேரத்துலெலாம் சுவுத்துல வரைஞ்சிட்ருந்தாங்க கோயிலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணுறதுக்கு மேஜர் கலர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு அப்படியே கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கனால் செடி கொடி தாவரங்களோடய சாறை கலந்து ட்ராயிங் பண்ணியிருக்குறாங்க பழங்காலத்தில் அது மன்னர் காலத்துலெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தம்னா நிறைய கலர்ஸ் வந்துருச்சு இப்போ ரீசண்டாக நிறைய கலர்ஸ் வந்துருச்சு செல்லில் பார்த்தாலே தெரியும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஓவிய அந்த ட்ராயிங் க்ளாஸுக்கு போனால் மட்டும்தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும் ஸோ என்னோடய ஆசை நான் ட்ராயிங் க்ளாஸுக்கு போகாமல் நான் என்ன பண்ணன்னால் இந்த கம்ப்யூட்ரு ஒர்க் ஷாப்புன்னு சொல்லுவோம்லே அதில் கம்ப்யூட்ரை பற்றி நிறைய கற்றுக்கணுன்றப்ப பேஜு நம் பேஜு மேக்கர் கோரல் ட்ரா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனல் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் கிடச்சப்ப நான் ரெண்டு மூணு தடவை போய் அட்டென்ட் பண்ணினேன் ஏன்னால் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்று கேட்டம்னால் இன்விடேஷன் அடிக்கிறது கலர் ப்ரிண்டர்ஸு ஏன்னால் நான் டைப் ரைட்டிங் வந்து ரெண்டுமே முடிச்சுருக்குறேன் தமிழ்லேயும் டைப் ரைட்டிங் முடிச்சுருக்குறேன் இங்கிலீஷ்லேயும் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கனால் அந்த பேஜ் மேக்கர் கோரல் ட்ராவெலாம் பண்ணுறது டிசைன் பண்ணுறது இதுக்கெல்லாம் இருக்கிற ஒர்க் ஷாப்பில் நான் போய் கற்றுக்கும்போது அப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னால் நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டு அவங்கவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் அவங்க வந்து இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக செய்கிறப்ப நமக்கு ட்ராயிங்காக இருக்கட்டும் இல்லை ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்ரு டிசைனாக இருக்கட்டும் நமக்கு கற்பனை ரொம்ப ஜாஸ்தி வேணும் நம்ம நம்ம கற்பனையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கற்பனை திறன் ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் அது மாரிலாம் செய்ய முடியும் இப்போ ட்ராயிங்கே எடுத்துக்கிட்டிங்கனால் என்ன பண்ணுவாங்க சுவுத்துல வரைகிறது இருந்துச்சு ஆரம்பத்தில் இப்பெல்லாம் அப்படி கிடையாது பாட்டிலில் படம் வரைகிறது சாக்பீஸ்ஸில் ட்ராயிங் பண்ணுறது ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்குங்றத அந்த ஒர்க் ஷாப்பில் தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னால் ஒர்க் ஷாப்பில் வந்து பேஜு மேக்கர் கோரல் ட்ரா இந்த மாரிலாம் கற்றுதுக்க இன்னும் ஆசைப்படம் போது என்ன பண்ணிணாங்க வித விதமான கலர்ஸு கலர்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது எப்படி டிசைன் பண்ணுறது எப்படி அதில் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணுறது இதெல்லாம் நான் போக போக தான் நிறைய கற்றுக்கிட்டேன் சுவுத்துல கலர்ரு கதவில் இந்த மாதிரி பல விஷயத்தில் நம்ம கற்றுக்கறப்ப தான் நிறைய கற்றுக்கிட்டு நான் அதை சக்ஸஸாக நம்ம தெரிஞ்சு வெச்சுக்கணுமேனு தான் நான் ஆசைப்பட்டேன்